நான் இப்போ ஒரு சோனி ஹோம்தேட்ரு வாங்கியிருந்தேன் அதை வந்து கனெக்ட் பண்ணுறதுல ரொம்ப கஷ்டப்பட்டோம் அதோடய எப்படியும் ஒரு செட் பண்ணி ஒரு கனெக்ட்டிவிட்டி கொண்டு வந்து ஒரு டிஸ்ப்ளே பார்க்குறதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் ஆயிப்போச்சி அப்புறம் என்னன்னு பார்த்தா அதோடய செட்டிங்ஸு மெனுவை பார்க்கறதுக்கே டிவியை ஆன் பண்ணிணா தான் அந்த மெனுக்குள்ளே போய் பார்க்க முடியுது ஸோ இந்த விஷியங்கள் வந்து இந்த பொருளில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது எப்படின்றத இன்னமும் கற்றுக்கிட்டு தான் இருக்கிறேன் அதே மாதிரி கொஞ்சம் சத்தமும் லைட்டாக இரைச்சல் கேட்க ஆரமிச்சுருக்கு ஸ்பீக்கரில் அது என்னன்னு பார்க்கணும்